நண்டு ஃப்ரை ஒயிட் ரைஸ் பெப்பர் ரசம் ம் ஆ ஓகே என்ன வெளிலலாம் டெக்ரேட் பண்ணிருக்கீங்க எதாவது ஓகே ஓகே நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அதில் என்னென்ன ஸ்பெஷல்லாம்ப்பா ஓகே சரி ஓகே அது ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு சாப்புடுறேன் இப்போ வந்து நான் கேட்டதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அது ஏன் ஃப்ரெண்ட்ஸு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வருவாங்க அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க வாழை இல சாப்பாடு கொடுத்துருங்க நான் பே பண்ணிக்கிறேன் அஞ்சு பேர் இல்லை இதை இப்போ எடுத்துகிட்டு வாங்க வாழை இல சாப்பாடை அப்புறம் சாப்பிட்டுக்குறோம் ஆ ஓகே